நார்மலாக வந்துவிட்டு சமையல் வந்துவிட்டு ஒன்று இல்லைன்னா ஒன்றை மண் நேரத்தில் முடிச்சிரலாம் நான் வந்துவிட்டு ரொம்ப நான் வந்துவிட்டு புலாம்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிப்பி செஞ்சேன் அந்த ரெசிப்பி வந்துவிட்டு ரொம்பவே நேரமாச்சு அதோட செய்முறை வந்துவிட்டு தெரிஞ்சி இருந்தாலும் அது வந்துவிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்ட்டமாக இருந்துச்சு அது செய்யிறதுக்கு வந்துவிட்டு ஒரு ரெண்டு ரெண்றை மண் நேரம் வந்துவிட்டு அந்த புலாவ் செய்யிறதுக்கு வந்துவிட்டு டைம் ஆயிருச்சு அண்ட் ரொம்ப கஷ்ட்டமாகவும் இருந்தது அது செய்யிறதுக்கு